ஹலோ யோகா மிஸ்ஸா

யோகா டீச்சராங் நான் உங்கள்கிட்ட யோகாக்கு ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணலான்ருக்கேன் ஆன்லைன் க்ளாஸில் அட்டன் பண்ணலான்ருக்கேன் நீங்கள் எத்தனை மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நான் பார்த்துப்பேன் எனக்கு ஈவ்னிங் ஓகே

ஆஹூம் இல்லை நீங்கள் எவ்வளோ மார்னிங் ம் ஓகே நீங்கள் எவ்வளோ ஃபீஸுன்னு சொன்னிங்கன்னா ஆ நீங்கள் எப்போ வீடியோ அப்லோ ப அப்லோட் பண்ணுவீங்கன்னு சொன்னிங்கனா நான் அதையும் பார்த்துப்பேன் பட் மார்னிங் எத்தனை மணிக்குங்க ஆ நீங்கள் நல்ல யோகா சொல்லி கொடுத்திங்கனா என் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்ட்டலாம் சொல்லி ஜாய் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ண சொல்லான்ருக்கேன் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்